நாங்கள் சாப்பிடும் போது வந்துங்க இந்தமாதிரி சாமியை நினச்சிட்டு சாமி ஏழுமலையான் எல்லைம்மா தாய் பட்டாளம்மா ஏதோ ஒரு இது மா சொல்லிட்டு சாமி இப்படி எடுத்துக் கை கும்பிட்டுட்டு ஒரு பக்கம் வெச்சுட்டு சாப்பிடுவோம் சாப்பாடு